எங்கள் ஊரில் ரீசன்ட்டாக ஒரு கோவில் நோம்பி போட்டுருந்தாங்க அப்போ வந்து அங்கே அந்த கோவில் நோம்பியில ஒரு கடையில வந்து கைவினை பொருட்கள்லாம் அதிகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ஸோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் அதை வாங்கினேன் வாங்கித் தொட்டு பார்த்தப்ப இந்த மாதிரிலாம் கூடவா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனில் என்னோட அக்கா பொண்ணு வந்து அழகான ஒரு டிரெஸ் பண்ணிருந்தாங்க அதில் வந்து ஃபிளவர் ஃபிளவராக போட்டுருந்த மாதிரி அது ரொம்பவே பார்க்கறக்கு அழகாக இருந்துச்சு அதை பார்த்ததும் எங்கள் அண்ணா வந்து ஒரு டிராயிங் பண்ணலாமே பாப்பாவை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்தாரு அதற்கப்பறம் வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு சாய்ந்தர டைம் ஆயிருச்சு அப்போ வந்து ஃபங்க்ஷனில் ஒரு இது ஒரு இதாக கலைநிகழ்ச்சி மாதிரி நடத்துனாங்க அந்த காம்ப்பட்டீஷனில் வந்து எங்கள் குழந்தைய கலந்து வச்சுட்டோம் கலந்து கலந்துக்க வச்சு அங்கே வந்து ஃபேஷன் ஷோ காம்ப்பட்டீஷன் நடத்துனாங்க அந்த பேஷன் ஷோ காம்ப்பட்டீஷன்க்காக இவ்வளோ டிரெஸ் டிரெஸ் பண்ணிருக்கிறது அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை வந்து ஃபேஷன் ஷோ காம்ப்பட்டீஷன்க்கு வந்து கலந்துக்க வச்சிவிட்டோம் அதற்கப்பறம் நைட்டு வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் தானே எல்லா ஃபங்க்ஷன்லையும் இப்போ வந்து சாமி மூவி எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கையும் அம்மன் அப்படிங்கிற சாமி மூவி போட்டுருந்தாங்க அதை வந்து எல்லாரும் பார்த்து ரசிச்சிகிட்டு இருந்தோம்